வெல்கம் மேம் வாங்க மேம் என்ன சாப்புடுறீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜ் பிரியாணி இறால் பிரியாணி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் லாலிபாப் எல்லாமே இருக்குது மேம் உங்களுக்கு என்ன வேணும் ஆட்ரு கொடுங்க இது இல்லை மேம் இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஃபிஃப்ட்டீன் மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் மேம் ஓகேவா ஆ கண்டிப்பாக பண்ணுவோம் மேம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்

எங்கள் ஹோட்டலில் வந்து டுடே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா ஸ்நாக்ஸில் வந்து பை ஒன் கெட் ஒன் பண்ணுறோம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா ம் அப்போ சரிங்க மேம் நீங்கள் ஃபிஃப்ட்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஆட்ரு கொடுத்தது வந்து நாங்கள் கொண்ட்டு வந்து தந்துடுறோம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்